நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது புத்தகக் கண்காட்சிலாம் வச்சுருக்காங்க அதில் நிறையா புக்ஸ் இருக்கும் அதிலலாம் நிறையா நாங்களும் வாங்கி படித்திருக்கோம் ஸ்டோரிஸெல்லாம் நல்லாயிருக்கும் அப்றம் சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் வைச்சாங்க நானும் நிறைய சயின்ஸ் இது பற்றி செஞ்சு எடுத்துட்டு போனேன் நிறைய பேர் நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சுட்டு வருவாங்க நல்லா புத்தியிருக்க புத்திக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க செயலுக்கேற்ற மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க அவங்களுக்கு ப்ரைஸ்லாம் நிறையா தருவாங்க நானும் ஒருவாட்டி வாங்கியிருக்கேன் சயின்ஸ் லாப்ல தான் நாங்கள் எல்லாம் வச்சு பண்ணிக்குவோம்